எங்கள் பகுதியில் வந்து மாநிலம் முழுவதும் விளையாட்டு மேம்பாட்டுக்கு வந்து அரசு நிறையா ஹெல்ப் பண்ணிட்டுருக்கு இப்போல்லாம் நிறையா கேம்ஸுக்குலாம் வந்து இப்போல்லாம் எங்கூர் பக்கத்தில் கூட கலைத்திருவிழான்னு சொல்லி ப்ரோகிராம்லாம் வைச்சாங்க பேச்சு போட்டி வைச்சாங்க விளையாட்டு போட்டிகள்லாம் நிறையா வைச்சாங்க அதெல்லாம் வந்து எங்கள் பிள்ளைங்க நல்லா கலந்துக்கிச்சு லாபமும் லாபம் நோக்கம் அற்ற நிறுவனங்கள் வந்து நல்லா தான் உதவிட்டுருக்கு எங்களுக்கு வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறைய போட்டிகள்லாம் வைக்கிறாங்க எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய முன்னே மாதிரிலாம் கிடையாது இப்போல்லாம் கவுர்மெண்ட் வந்து நிறைய விளையாட்டு போட்டிகளுக்கு விளையாட்டுக்குலாம் வந்து நிறைய ஸ்கீம்ஸுலாம் வந்திருக்கு நிறைய பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இப்போல்லாம் வந்து கத்துக்கிறாங்க